ஏன் வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு சவாலான விஷயம் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு குழந்த பிறந்தது தான் ஏன்னா மொதக்குழந்த பிறந் பிறக்குறப்ப வந்து எல்லா மாதமுமே வந்து செக் பண்றப்போ ரெகுலராக செக் பண்ணிவிட்டு இருக்கப்போ எல்லாமே நார்மலாக தான் இருக்கு உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆகும் அப்படிங்கிறமாரி தான் சொல்லிருந்தாங்க சரி நார்மல் டெலிவரி தானே ஆகும் அப்படினு சொல்லிவிட்டு நானும் வந்துவிட்டு வெயிட் பண்ணி அதை அதற்காக வந்துவிட்டு ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்ருந்தேன் கடைசியில பார்த்தா லாஸ்ட்டு டேட் வந்து பதிமூணாம்தேதி அதாவது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்து பத்தொம்பது வந்து கொடுத்துருந்தாங்க பதிமூணாம்தேதி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த பெயினே வரல அப்படிங்கிறதுனால அவங்களும் ஒரு டூடேஸ் வெயிட் பண்ணிருந்தாங்க நானும் வந்து சரி பெயின் வந்துரும் குழந்த பிறந்துரும் சரி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் பிறந்தா ஜாலியாக இருக்குமே நமக்கும் வருது அப்படின்லாம் நினச்சிட்ருந்தேன் ஆனால் அப்பையுமே வந்து பெயின் வரல அதனால வந்து நான் வந்து காமிச்சது எங்கேன்னா ஒரு சாதாரண ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தான் காமிச்சிகிட்டு இருந்தேன் எங்கள் ஏரியாவில ஆனால் அதற்கப்பறம் என்ன பண்ணிவிட்டாங்க அங்கே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு வந்து அனுப்பிவிட்டாங்க திருவாரூர் திருவாரூர் மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா அங்கே போயிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் தான் சொல்லணும் எனக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு மோசமான அனுபவம் எனக்கு ஏன் லைஃப்பில் வந்து இதுக்கு அப்புறம் நடக்கவே கூடாது அப்படினு நினைக்கிறேன் முதல்ல அங்கே அழைச்சிட்டு போயிவிட்டு ஒரு டூ டேஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க அதாவது செவன் சிக்ஸ்டீன் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க அதற்கடுத்தது ஃபிஃப்டீன்னுக்கு அப்புறம் சிக்ஸ்டீனும் பார்த்தாங்க அப்போவுமே வந்து எந்த பெயினுமே வரல அப்படிங்கிறனால இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு வந்துவிட்டு ட்ரைப் பண்ணாங்க இன்ஜெக்ஷன் போட்டு பெயின் வர வைக்கிறதுக்கு பார்த்தாங்க அப்போவுமே பெயின் வரல அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அங்கே உள்ள மெடிக்கல் காலேஜில் உள்ள பசங்களை விட்டு அவங்க வந்து இன்ஜெக்ஷன் போட சொல்லிருந்தாங்க அவங்க அந்த இன்ஜெக்ஷன் போடுறது வந்து அவங்களுக்கு சரியாக தெரியல போட தெரியல போலருக்கு அவங்க அதை சொல்லாமல் அவங்களே வந்து ட்ரைப் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வந்து அவங்க போட ஆரம்பிச்சதுலந்து ப்ளீடிங் அதிகமாக ஆயிடுச்சு அதுவே ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக போய் அதற்கப்பறமா எனக்கு இது வேணவே வேணாம் நான் செஞ்சுக்கில அப்படின்னு சொல்லிவிட்டு நானே அழுதுகிட்டு போய்ட்டேன் அதற்கப்பறமா ஹெட் டாக்டர் கூப்பிட்டு என்னமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே பார்த்து இன்ஜெக்ஷன் வந்து போட்டு விட்டாங்க அப்போவுமே பெயின் வரல இது இல்லாமல் ஃபேமிலி சைட்லையும் வந்துவிட்டு ரொம்ப ப்ரெஷ்ஷர் பண்ண ஆரமிச்சிவிட்டாங்க இன்னும் குழந்த பிறக்கல என்னாவும் ஏதாகுமோ அப்படி இப்படின்ட்டு அதற்கப்பறமா செவன்டீன்த் அன்னைக்கு நைட்டு வந்து ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் தான் பண்ணப்போறதாக சொல்லி சொல்லிவிட்டாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு பேரை கூப்பிட்டு ஆப்ரேஷன் பண்ணப்போகறோம் உங்களுக்கு காலையில் அஞ்சு மணிக்கு ஆப்ரேஷன் அப்படினு சொன்சோனயே ரொம்ப ஷாக்கு ஆப்ரேஷனா ஐயோ நம்ம நார்மலுக்கு தானே ஏன்னா எங்கள் எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து நார்மல் டெலிவரி தான் ஆனுச்சு எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஆப்ரேஷன் அப்படிங்கிறமாரி சொல்லிவிட்டாங்க அதுக்கு அடுத்தது ஆப்ரேஷன் தேட்டருக்கு தள்ளிக்கிட்டு போறப்போ ஸ்டெக்ச்சரில் அந்த ஸ்டெக்ச்சரில் தள்ளிவிட்டு போகறப்பயே என்ன பண்ணிவிட்டாங்கனா ரெண்டு பேர் ப்ரக்னென்ட் லேடீஸ் நான் ஒன்று இன்னொருத்தவங்க ரெண்டு பேரையும் ஒரே ஸ்டெக்ச்சரில் வச்சிகிட்டு தள்ளிகிட்டு போனாங்க தள்ளிகிட்ட போகறப்பயே ஸ்டெக்ச்சரோட அந்த கால் வந்து முறிஞ்சிருச்சு டக்குன்னு முறிஞ்சோனயே வந்து செம பயமாக போச்சு நான் எதோ நல்ல நேரமாக என்னான்னு தெரியல கெட்ட நேரமாக இல்லை நல்ல நேரமான்னு தெரியல பக்கத்தில் எல்லாம் ஏன் ஹஸ்பெண்ட்லாம் இருந்தாங்க டக்குன்னு பிடிச்சிட்டாங்க ஏதோ கீழே விழாமல் நான் தப்பிச்சிவிட்டேன் அந்த இதுலையுமே அதற்கடுத்தது ட்ரிப்ஸ்ஸு ஏற்றுனாங்க அப்போவுமே வந்து எர் வந்து இருந்துருக்கு அந்த ட்ரிப்ஸ் ஏற்றுற இடத்துல அப்போ என்னாச்சு ஃபிட்ஸ் வந்த மாரி மூச்சு தினறல் வந்துருச்சு அதுவுமே வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இப்படி மாற்றி மாற்றி வந்து அதற்கடுத்தது காலையில் ஒரு ஆறு மணிக்கு என் பையன் பிறந்தான் அது பிறந்து நல்லபடியாக இருக்கான் அப்படினு அதை கேள்விப்பட்டதுக்கு அப்பறமாக தான் ஒரு நிம்மதியே வந்துச்சு எனக்கு அது தான் என் லைஃப்லயே வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுத்தி அதற்கப்பறம் கிடச்ச ஒரு விஷயம் தான் என் பையன் அது தான் என் அது தான் எனக்கு ரொம்ப வந்து மோசமான விஷயம்னு சொல்லுவேன்